ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு பதினைஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு